திருச்சி மலைக்கோட்டை அது மாரி தாயுமானவர் கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இருக்குது அந்த தாயுமாவனவர் கோவிலைப் பற்றி சிறப்புனா மிக சிறப்பான கோவில் அந்த தாயுமானவர் என்கிறது பல தமிழ் இலக்கியப் பாடல்களை வந்து சிறப்புமிக்க பாடல்களை எழுதிருக்காங்க அது மாரி தமிழரோட பண்பாடு வந்து கோவில் நாகரீகத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அவசியம் இருப்பது அப்படிங்கிறது ஒரு உண்மையான கருத்து தான்